நான் பிஎஸ்சி பிஎட் முடிச்சுருக்கேன் எனக்கு வந்து ஸ்கூலில் இப்போ ஒரு கவர்ன்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக ஆகணும்னு தான் என்னோடய லட்சியமே எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து என்ன கிளாஸ்சுக்கு சேர்த்து விட்டு அந்த கிளாஸ்சுக்கு பீஸ் கட்டுறது எல்லாமே அவர் தான் பார்த்துக்குறாரு அவர் வந்து நான் என்னென்னா படிக்கணும் எப்படி நோட்ஸ் எடுத்துக்கணும் எந்த டைமில் படிக்கணும் அப்படின்னும் வந்து அவர் தான் எனக்கு சொல்லி கொடுக்குறாரு நிறைய வீட்டு வேலை இருந்தாலும் அவர் வந்து எனக்கு கூட கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து அந்த வேலை எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அவர் சொல்லி கொடுக்குறது எல்லாமே அவர் பார்த்துக்குறாரு நான் நல்லா படித்து ஒரு வேலைக்கு போவேன்